இப்போ எனக்கு பிடித்த மீன் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நான் குளத்து மீன்லேருந்து வரேன் குளத்து மீனில் வந்து கெண்டை மீன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் விரால் நல்லாயிருக்கும் விரால் அதை விட கெண்டை மீனை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அது ரெண்டுத்துலேயும் வந்து ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அதில் வந்து முள் வந்து அந்த அளவு இருக்காது முள்ளு இருக்காதுனா முள்ளே இருக்காதுனு நான் சொல்லைல அதில் வந்து முள்ளு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதோடு இல்லாமல் எடுத்துகிட்டு ஈஸியாக சாப்பிடலாம் மற்றபடி சில மீன்லாம் வந்து குட்டி குட்டி முள்ளாக நிறைய இருந்துக்கிட்டேருக்கும் அதனாலே சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட் போகிடும் அதனால வந்து அந்த ரெண்டு மீனும் நல்லா பிடிக்கும் அதோடு இல்லாமல் குளத்து மீனுங்கிறதுனால இப்போ வேணுணா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடல் மீன் அது மாரி எடுத்துக்கிட்டோம்னா வந்து வஞ்சரை மீன்லாம் வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்லாம் வேறே லெவலில் இருக்கும் வஞ்சரை மீன்லாம் வந்து கடல் மீன் அது மாரி மீன்கள்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதில் வந்து சூரை மீன்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம சிக்கன்லாம் சிக்ஸ்டிஃபைவ் போட்டு சாப்பிடுறோம்ல அந்த மாரி வந்து சூரை மீன் வந்து சிக்ஸ்டிஃபைவ்லாம் போட்டு சாப்பிடலாம் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய தினம் சிக்கன் மாதிரியே மாதிரி இருக்கும் அது மக்கள்லாம் மேக்சிமம் வாங்கிறது அது மாதிரி பார்த்தா நெத்திலி மீன் அப்புறம் காணாங்கருத்தை மத்தி மீன் அதெல்லாம் வாங்குவாங்க கிழங்கானா மீன் விலாங்கு மீன் அப்புறம் ஜிலேபி மீனுலாம் மேக்சிமம் வந்து இங்கே நம்ம ஊரில் கிடைக்கும் அதனால வந்து ஈஸியாக வாங்கிருவாங்க மற்றபடி அது சுறா மீன்லாம் வந்து இங்கே கிடைக்காது வவ்வா மீன் இங்கே கிடைக்கும் சுறா மீன் வஞ்சரை மீன் அதெல்லாம் வந்து ஹார்பரு அந்த கடலோர சைடு அது மாரி போய் வாங்கிற மாரி இருந்தால் தான் வாங்கலாம் மற்றபடி வந்து இங்கே கிடைக்க வாய்ப்பில்ல அது மாரி கட கடலோர சைடுலாம் வாங்கிற மாரி இருந்தால் ஹார்பரில் போய்கிட்டு அங்கே நின்று வாங்கிட்டு வந்தால் அங்கேலாம் வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து அங்கே மீன் நிறைய பிடிப்பாங்க அதனால இப்போலாம் நிறைய இப்போ தான் சேல் பண்ணுவாங்கனு சொல்லிட்டு அங்கே கிடைக்கும் அதனால அங்கே போய் வாங்கிக்கலாம்